ஆ எலக்ட்ரிஷன்ங்களா ஆ நான் உங்கள் ஏரியா பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது ஆமாம் உங்கள் கடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஆ அதான் இந்த ரெண்டாம் தெருவில் வந்து இந்த முத வீடு ஆ ஆமாம் ஆமாம் அவங்க தான் அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறேன் ஆ அண்ணன் இல்லை கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காங்க வேலை விஷயமாக இப்போ தான் நாங்கள் புதுசாக வீடு கட்டினோம் அந்த வீட்டில் வந்துகிட்டு எல்லா லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கள் என்ன ரூம்மில் வந்து மேலே டெக்கரேஷன் மாதிரி லைட்டு கொஞ்சம் வாங்கிருந்தாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணாமலே இருக்குது ஆ ஆமாம் முடியாமல் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது போல அது தெரியல பார்க்காம அனுப்பிச்சிவுட்டுட்டாங்க ஆ மேலே சீலிங்கில் சும்மா இந்த கலர் கலராக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் வ வ வரண்டாவில் அந்த மாதிரி ஹாலில் ஆ ஆமாம் அப்புறம் ரூம்லையும் அதேமாதிரி நைட் லேம்ப் வந்து சீலிங்கிலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ புதுசாக ஏதோ வந்துருக்காம் அது அந்த மாதிரிலாம் பண்ணணும் வாங்கி வச்சுருக்காக ஆமாம் மாட்டி மட்டும் கொடுத்துட்டு போயிரணும் நீங்கள் ஆ சரி ஆ நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்ல இருக்கும் அவங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த ஒயரிங்லாம் தொங்கிக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குதுங்க வீட்டில் ஆமாம் நான் பசங்கள்லாம் இங்குட்டும் இங்குட்டும் ஓடியாந்துக்கிட்டு இருக்குதுங்க வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒயர் ஒயராக தொங்கிக்கிட்டு இருக்குது பட்டுச்சுன்னால் அப்புறம் நமக்கு தான் பிரச்சின அதனால் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ம் சரி சரி ம் அப்போ நீங்களே நீங்களே அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க இதுமாதிரி நான் அனுப்பிவுட்டுறேன் நல்ல பை வேலை தெரிந்த ஆளுங்கன்னு சொல்லிடுங்க அப்புறம் அனுப்பிவுடுங்கள் ஆ சரி ம் சரிங்க ஆ சரிங்க பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டு மூணு நாள்லே எல்லா வேலையும் முடிச்சுவுட்ற மாதிரி பாருங்கள் ம் சரிங்க நல்லதுங்க ம் சேரி ஆ வச்சிடுங்க வச்சிடுங்க ஆ ம்